முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி மூணு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு